எனக்கு பிடிச்சது ஆர் ஓன் ஃபைவ் பைக் தான் அதை இங்கே ஒரு அண்ணன் நல்லா ஓட்டுவார் அவர்தான் எனக்கு பிடிச்ச மொதல் ரைடர் அவரை மாதிரி தான் எனக்கு ஓட்டணும்னு ஆசை அவர் கூட நான் ஒரு வாட்டி வேலூர் வரைக்கும் சென்றிருந்தேன் அப்போது அவர் கூட போகும்போது அப்படியே போயிட்ருக்கணும்னு தோணுது ஏன்னா அவர் ஓட்டுற விதம் அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதை ஓட்டக் கற்று கொடுத்தாரு நான் அதை ஓட்டிக்கிட்டே வண்டியை ஜாலியாக எடுத்துட்டு சுத்திட்டுருந்தேன் எனக்கு அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நேச்சுரலாகவே எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ வராது ஆனால் அந்த அண்ணன் சொல்லிக் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது வண்டியை எனக்கு எப்போதுமே ஓட்டப் பிடிக்க ஆரம்பித்தது அதனால்தான் அந்த அண்ணன் மூலிமா எனக்கு வண்டி ஓட்டக் கற்றுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் கூட நான் இப்போ கூட எங்கே போனாலும் எனக்கு வண்டி ஓட்டக் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கார் அதுவும் அவர் வண்டியையே எனக்கு நிறைய வாட்டி தந்திருக்காரு அதிகமாக நான் அவர் வண்டி எடுத்துட்டு வெளியே சென்றிருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கேயாவது வெளியே போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஸியாக இருக்கும்போது நான் அதிகமாக வொர்க் வொர்க்னு ஒர்க்கே செஞ்சிட்டுருக்க மாட்டேன் வேலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்ட்டுக்கான ஒரு டைமையும் எடுத்து எடுத்துப்பேன் அது மூலிமா என் மைண்டும் ஃப்ரீ ஆகும் நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் எல்லா டைமும் நான் வேலையையே செஞ்சிட்டுருந்தா என்னோட உடல் ஒத்துக்காது அதனால எனக்குப் பிடிச்ச அளவுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நான் என் வேலையை பார்த்துட்டு எனக்குப் பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் எனக்குன்னு ஒரு தனி டைம்டேபிள் மாதிரி நானே செட் பண்ணிப்பேன் இந்த டைமில் நான் வேலை செய்யணும் இந்த டைமில் நான் வீட்டில் ஜம்முனு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துப்பேன் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே டைம் பேசிப்பேன்